மற்ற கிரகங்ளில் வெளிப்புற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் நினைக்கலிங்க ஏன்னால் அந்த கிரகங்களில் மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற நீரோ நிலமோ காற்றோ அந்த வசதிகள் இருக்குமா அப்படின்றதே தெரியல ரெண்டாவது வந்து பிள்ளைங்க படிக்கும் போது நிலாவில் ஆம்ஸ்ட்ராங் இருக்காரு போய் வந்தார் மனிதர்கள் வாழ்கிறத்துக்கான ஏற்ற இடம் இருக்குதுன்னு சொன்னார் அதைப் பற்றி யோசிக்கிறேன் பட் வந்து அங்கே இருக்கணும் அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு சிவனடியாரு அங்கே வந்து சிவாலயம் இருக்குமா சாமியை வழிபாடு பண்ண முடியுமா அப்படிங்குற கேள்வி எனக்குள்ளார இருக்குது அப்படி இருந்தால் அமைதியான வாழ்க்கை இங்கேல்லாம் அந்த மாசுபாடுகள் இல்லாமல் நி நெருக்கடிகள் இல்லாத வாழ்க்கையை மற்ற கிரகங்களில் வாழ முடியும் அப்படின்னு ச தெரிஞ்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க